எனக்கு பிடிச்ச மாநிலம்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சை பெரிய கோவிலுக்கு போகணும் தஞ்சை பெரிய கோவில் வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டினார் ராஜராஜ சோழன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தஞ்சை பெரிய கோவிலுக்கு போகணும் தஞ்சை பெரிய கோவிலில் வந்து என்ன சொல்றேன்னா ஆயரம் வருஷம் ஆச்சு அதை கட்டி ஆனால் இன்னும் அது ஒரு ஒரு அசைவுக்கூட ஏற்படலை அதுவோட விமானம் வந்து ஆயிரம் டன்னு இருக்குமாம் அது வந்து என்ன சொல்றேன்னா அது வந்து அதுவோட நிழல் வந்து கீழே விழுகாதே விழுகாது அது வந்து பல ஆண்டு யானையில் வெச்சு மேலே எழுப்பினாங்க இது வரை எப்படி அதை மேலே கொண்டு போனாங்க இதுன்னு யாருக்கும் தெரியாது அதனால அந்த கோவில்ல வந்து மிக என்ன சொல்ல மிக சிறப்பு சிறந்த கோவிலாக இருக்கு அதில் உள்ள கல்வெட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொன்று தெளிவாக சொல்லுது அதுக்கடுத்து அதுகளை சுற்றி அகழி எல்லாம் இருக்கு அந்த காலத்துலேயே யாரும் வீரர்கள் வந்து எதிரி வீரர்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அகழியெல்லாம் வெச்சிருக்காங்க அந்த அகழியில் தண்ணீர் நிரப்பியும் முதலைலாம் இருக்கும் அதனால யாரும் எதிரி வீரர்கள்லாம் யாரும் வர முடியாது அதுமாதிரி பல ராஜராஜ சோழன் வந்து பல இதை கோவில்கள்ல கட்டியிருக்காரு அதனால தஞ்சை பெரிய இது தஞ்சாவூரில் வந்து அதிகமான கோவிலுங்க இருக்கு அதனால நான் வந்து தஞ்சாவூருக்கு போக போக எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அதனால எனக்கு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போயே ஆகணும்